தாஜ்மஹால் தன்னுடைய மனைவிக்காக கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கல்லறை இது உலக லெவலில் வந்து பிரசித்தமான ஒரு சுற்றுலாத்தலம் உலக லெவலில் வந்து எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கட்டிடக்கலை நிறைந்த ஒரு தாஜ்மகால் அப்புறம் எங்கள் பகுதிக்கு வந்திங்கன்னா கன்னியாகுமரி இந்தியாவின் எண்டு கன்னியாகுமரின்னு பார்த்தீங்கன்னா முக்கடலும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் சூரியன் உதயமாகிறதும் மறையிறதும் ஒரே இடத்துல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் இது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதேமாதிரி கன்னியாகுமரிக்கும் எல்லா சுற்றுலாப் பயணிகளும் வெளிநாட்டில் உள்ளவங்களும் இந்தியாவில் உள்ளவங்களும் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைன்னு ஒரு இடம் இருக்கு விவேகானந்தர் தியானித்த இது ஒரு இடம் அதுவும் பார்க்கக்கூடிய இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னம் பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்பட்ட ஒரு இடம் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை அமைக்கப்பட்டுருக்கும் அது பார்க்குறதும் நல்லா இருக்கும் பிரமிக்கமான வகையில் அமைச்சுருக்குறாங்க அடுத்து வந்து காந்தி மண்டபம் அமைக்கப்பட்டுருக்கு கன்னியாகுமரியில அதில் அக்டோபர் ரெண்டாம்தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒரு ஹோல் உண்டு அது வழியா சூரிய ஒளி கரு கரெக்டாக அவருடைய சமாதியில படுகிற மாதிரி அமைச்சுருப்பாங்க அது சிறப்புமிக்க ஒரு இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரியக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் பழமை மாறாமல் இன்றைக்கும் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய பிரபலையமான ஒரு கட்டிட கலை நிறைந்த கோயில் அதுவும் எல்லா மக்களும் சிறப்பான விதத்தில் வந்து பார்த்து செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா ஸ்தலம்